தமிழின் மொழி வருங்காலத்தில் தமிழ் மொழி நல்லா பேசப்படணும் தமிழில் தான் பேசணும் தமிழ் நாட்டில் தமிழ் தான் அதிகம் யூஸ் பண்ணணும் தமிழ் நாட்டில் அதிகம் உள்ள மொழிகள் பல மொழிகள் இருக்குது அந்த மொழியில் பல மொழிகள் இருக்கும்போது சென்னையில் ஒரு மொழி பேசறாங்க கோயம்புத்தூரில் ஒரு மொழி பேசறாங்க பல தமிழ்நாட்டில் பல மொழிகள் பேசறாங்க அதில் தமிழ் மொழி எந்த மொழின்றாலும் தமிழ்லேயே பேசணும் தமிழ்லேயே நடக்கணும்னு பல தமிழ்நாட்டில் நடக்குது அந்த மொழியை நீங்களும் தமிழன் என்று ஒரு இது தமிழ்நாட்டில் தமிழ் அதிகம் பேசும் என்று நாங்கள் விரும்புகிறோம் அது தமிழ் என்றால் தமிழ்நாட்டில் தமிழ் தான் அதிகம் பேச வேண்டும் அதை தவிர வேறு எந்த மொழியும் பேச வேண்டாம் தமிழ்நாட்டில் தமிழ் மொழி பற்றி பேசறதுக்கு பல பேர் அவதரிப்பார்கள் தமிழ் என்றால் உயிர் மாதிரி உயிர் தமிழ் எழுத்துக்கள் வேண்டும் என்று நான் நம்புகிறேன் தமிழே அதிகம் பேச வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அதனால் தமிழ்நாட்டில் தமிழ் மொழி அதிகம் பேச வேண்டும் என்று நான் மனதார வேண்டி கொண்டு விடு கிறேன்